இப்போது எங்கள் நாகையை பொறுத்த வரையில் வந்து கலை மற்றும் கல்விக்கு நிறையருக்குது அதில் நாங்கள் எடுத்துகிட்டோம்னால் வந்து இப்போது வந்து திருவிழாவெலாம் வருதுல்லை அதுக்கு வந்து நிறையா ஆடல் பாடல் அதுன்னு சொல்லிட்டு நிறைய நிகழ்ச்சிகள் வைப்பாங்க அதில் வந்து சின்ன சின்ன இப்போனா குழந்தைங்க விளையாட்டில் ஆர்வமாக இருக்கிறவங்க அதுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் கலந்துப்பாங்க அது மூலயமா வந்து அவங்க கலை திறமைகள் அதுன்னு சொல்லிட்டு வெள்ளையே வெளியே வருது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து டான்ஸு சிங்கிங்கு அதுன்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருப்பாங்க அது மூலயமா வந்து அவங்க வந்து திறமைகளை வெளிக்கொண்டு வராங்க அதுமட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஸ்கூல்லலாம் வந்து மியூசிக் கிளாஸு டான்ஸ் கிளாஸு அதுன்னு சொல்லிட்டு அதைப்பற்றி ஒரு சப்ஜெக்ட்டே வந்து எடுக்கிறாங்க சில ஸ்கூலில் அது மூலயமா வந்து நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கத்துக்கிறாங்க சிங்கிங்காருக்குட்டும் டான்ஸிங்காருக்குட்டும் ஒரு கீபோர்டு வாசிக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கற்றுக்குறாங்க இன்ட்ரெஸ்ட்டாக இப்போ வந்து நம்ம வந்து கார்த்திகை கார்த்திகைலெலான் பார்த்திங்கன்னா வந்து மண் பானையில் செய்கிறது அதுமாரி சொல்லிட்டு நிறைய இது வந்து பழங்கால இதெலாம் கொண்டு வருவோம் நம்ப அது மூலயமாவும் நிறைய வந்து சின்ன சின்ன பசங்களாம் வந்து நிறைய இது பண்ண கற்றுக்குறாங்க அதைப்பாத்து கற்றுக்குறாங்க அது மூலயமா வந்து கொஞ்சம் கலைகள்லாம் இது பண்ணிணா நாங்கள் மேன்படுத்திகிட்டு வரோம் அதுமட்டும் இல்லாமல் இப்போ வந்து எங்கள் நாகை எடுத்துக்கிட்டாலே சுற்றி சரவுண்டிங்கில் வந்து மியூசிக் கிளாஸு டான்ஸ் கிளாஸு அப்பறம் கீபோர்டு கிளாஸு வயலின் கிளாஸு பியானோ கிளாஸூன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது அப்புறோம் பசங்களும் சொல்லிட்டு இண்ட்ரெஸ்ட்டாக வந்து அதையும் கற்றுக்கிட்டு வராங்க